ஆரம்பத்தில் என்ன வந்த இங்கிலீஷ் மீடியம் சேத்திருந்தாங்க நான் வந்து ரெண்டு வருஷம் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் அதுக்கப்றம் அப்போது பணம் கட்ட முடியலைன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் இருந்து நிறுத்திவிட்டு தமிழ் மீடியம் சேர்த்தாங்க தமிழ் மீடியம் ஒரு சின்ன ஸ்கூலில் ஃபிஃப்த் வரையும் படித்தேன் அதுக்கப்பறம் ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிச் சிக்ஸ்த் வந்து அங்கே கொண்டுபோய் சேர்த்தாங்க கேர்ல்ஸ் ஸ்கூல்லு அந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க அங்கே வந்து சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரையும் படித்தேன் அப்போ இந்தக் கேம்ஸு இதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ ஃபுட்பாலு இது ஃபுட்பாலு அப்பறம் கோக்கோ இதுலாம் விளையாடுவேன் அப்பறம் எய்த் படிக்கும்போது டைப்ரைட்டிங் கிளாஸ்ங்க டைப்பிங் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததினால அதில் சேர்ந்து அதில் வந்த இங்கிலீஸில் ஜூனியர் சீனியர் முடித்தேன் இரண்டும் ஃபஸ்ட் கிளாஸ் பண்ணிணேன் அதுக்கப்பறம் தமிழ் டைப்ரைட்டிங்கில் ஜூனியர் சீனியர் முடித்து அதுலேயும் ஃபஸ்ட் கிளாஸ் வந்தேன் டென்த்தில் வந்து முன்னூற்றி எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தேன் நானூறுக்கு மேல் வரும் எயிம் பண்ணியிருந்தேன் ஆனால் முன்னூற்றி எழுபத்தஞ்சிதான் வந்தது அதில் ரொம்ப அப்செட் ஆனேன் அதுக்கப்பறம் பிளஸ் ஒன் வந்து முருதனுஸ்குடியிலே எடுக்காமல் கேசீஸ் சங்கரலிங்கம் நாடார் ஸ்கூலில் வந்து சேர்ந்து பிளஸ் ஒன் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்துப் படித்தேன் எல்லாம் பிகாம் படிக்கணும்ன்ற எயிம்மிங்கில் அந்தக் குரூப் எடுத்துப் படித்தேன் அதில் வந்து அக்கவுண்ட்ஸு காமர்ஸு ஹிஸ்ட்ரி மேக்ஸ் இதுலாம் இருந்தது அந்தக் குரூப் எடுத்துப் படித்து அதில் வந்து காமர்ஸ்லேயும் அக்கவுண்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் மார்க் நல்ல மார்க் எடுத்து அதில் வந்து இதுவானதுனால எனக்கு காலேஜில் வந்து சீட் ஈசியாக கிடைச்சுது கவர்மெண்ட் காலேஜு மவுண்ட் ரோட்டில் இருக்க காயிதே மில்லத் காலேஜில் சேர்ந்து படிக்க இதுபண்ணேன் அங்கே வந்து பிகாம் குரூப் எடுத்து படித்தேன் அதுவந்து எனக்கு தூரமாக இருந்ததினால பஸ்ஸில் போய்ட்டு வர்றது இதுலாம் வந்து புது அனுபவமாக இருந்தது நிறைய இத வந்து கற்றுக்க முடிஞ்சுது தைரியம் இதலாம் வந்து அது மூலியமாக எனக்கு அதிகமானது அப்பறம் அங்கே வந்து பஸ்ஸில் போகும்போது ஒரு நேரம் ஸ்ரைட் பஸ் கிடைக்கும் ஒரு நேரம் டபுள் பஸ் ஏறிப் போகிற மாதிரிப் போவோம் அந்தப் பிரண்ட்ஸுங்க இவங்கல்லாம் வந்து பழக்கமாகி அவங்க வந்து நிறையா அவங்க மூலியமாக நிறைய இது தெரிஞ்சுக்கிட்டேன் அக்கவுண்ட்ஸு இதுலெல்லாம் நல்லா மார்க் எடுத்து இதுபண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் காலேஜ் முடித்து வெளியே வந்தேன் அதுக்கப்பறம் வந்து வேற எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் கற்றுக்கல அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு இந்த ஸ்கூல் லைப்பு காலேஜ் லைப்பு அதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது பிரண்ட்ஸுங்க வந்து எல்லோர்கிட்டயும் அதிகமாவும் வைச்சிக்கமாட்டேன் லிமிட்டாவும் லிமிட்டாக பழகுவேன் அதனால பிரண்ட்ஸுங்க எல்லாம் கடைசி வரையும் என்னோட கன்டினியூவாக வந்தாங்க அவங்க வந்து எனக்கு நிறையா இதுவாக அனுபவமும் கொடுத்தாங்க வெளியே போகிறது வர்றது எங்கே எப்படி நடந்துக்கணும் இந்த இதெல்லாம் அவங்க மூலியமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இதான் என்னோட ஸ்கூல் லைப் அன் காலேஜ் லைப்